பெரம்பலூரில் நிறையா பொழுதுப்போக்கு இடங்கள்ன்னு நிறையா இருக்குது பூங்கா இருக்குது கலக்ரேட்டில் வந்து விளையாட்டு மைதானமும் இருக்குது பூங்காவும் இருக்குது அங்கே ஒரு ஆளுக்கு ஐந்து ரூபாய் டிக்கெட்டு அது இல்லாமல் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்னாடி வந்து ப்ளே க்ரௌண்டு இருக்குது அங்கே போய் விளையாடலாம் அதுலேயும் நீச்சல் குளமும் இருக்குது அங்கேயும் விளையாடலாம் இங்கே நிறைய சினிமா தியேட்டர்ஸ்லாம் இருக்குது ராம் தியேட்டர் ராஜா தியேட்டர் கிருஷ்ணா தியேட்டர்னு நிறைய இருக்குது அதுலேயும் போயிகிட்டு நம்ம பொழுதுபோக்கு படம்லாம் பார்க்கலாம் அப்புறம் வந்து தோட்டோம்ன்னு பார்க்கப் போனால் அக்ரிகல்ச்சர் தோட்டம் கூட ஒன்று இருக்குது ரோஸ் ஸ்கூல் பார்க் ரோவர் இதில் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்குகேலாம் நுழைவு கட்டணம்லாம் கிடையாது ஆனால் அந்த கா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்க பூங்காவில் சாட்டர்டே சண்டே போகலாம் அங்கே ஐந்து ரூபாய் தான் டிக்கெட்டு அதே போல கோயில்லாம் நிறைய இருக்குது அதே போல சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயில் இருக்குது ஆடுதுறை குற்றம் பொருத்தவர் ஆலயம் இருக்குது அப்புறம் பெரம்பலூரில் அது கோவில் இருக்குது ஈஸ்வரன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய பொழுதுபோக்கான இடங்கள்லாம் நிறைய இருக்குது மயிலுத்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து அருவிகள்லாம் நிறைய இருக்குது இங்கே புளியஞ்சோலையின் சொல்லிகிட்டு ஒரு அருவி இருக்குது அதே போல சாத்தனூர் கல்மரம் இருக்குது அதுக்கப்புறம் ரஞ்சன்கோடி கோட்டை இருக்குது அந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கான இடங்கள் இருக்குது பூங்காக்களும் இருக்குது திரையரங்குகளும் இருக்குது